ஹலோ அமலா ஹோல் சேல் டீலர்ங்களா நான் காசன் என் பேர் எங்கள் ஸ்கூல் ஸ்டோருக்காக ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் உங்கள் கடையில் கொஞ்சம் குவாலிட்டியாக கிடைக்கும் சொன்னாங்க சரிங்க ஸ்டாக் தீரத்தீர லிஸ்ட்டை அனுப்புகிறோம் அதை பார்த்து டெலிவரி பண்ணிடுவீங்களா சரிங்க அதுக்குன்னு குறிப்பாக எவ்வளோ ரேட் வரும்

சரிங்க நான் இங்கேயே ரெகுலராக வாங்க ஆரம்மிச்சுர்றேன் போகப்போக டிஸ்கௌண்ட்ஸ் இன்னும் வருங்களா இல்லைங்க கொஞ்சம் ஸ்டோர் வேலையாகவே இருக்கும் அதனால நான் ஜிபேயே பண்ணிடறேன் நல்லா குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னால் இன்னும் சைடில் இருக்கிற ஸ்டோர்ஸ்க்குலாம் சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்குலாம் சரிங்க தேங்க்யூங்க